ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ஆ ஓகே ம் ஓகே ஆ இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்க எந்த எடன்னு சொல்லுங்கள் ஆ ஓகே நான் கும்பகோணத்தில் கொரநாட்டு கருப்பூர் அந்த சைடு ஆ ஓகே மேம் அதைவிட கம்மியாக இல்லையா மேம் ஒன் ஒன் லேயர்லாம் வந்து ஆயிரத்தி ஐந்நூறு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குதுல்ல மேம் ம் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே மேம்

ம் ஓகே மேம் மேம் பிம்ப்பிள்ஸெலாம் இருக்குதுல்ல மேம் அதெல்லாம் க்ளீயர் பண்ணுறத்துக்கு வந்து எவ்வளோ மேம் ஆகும் ஆ ஓகே ம்

ஆ ஓகே மேம்

ஆ சரி மேம் ஆ சரி மேம் மேம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஆ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மேம் இப்போ சாரீ சாரீலெலாம் வந்து ஸ்டோன்ஸ்லாம் இது பண்ணுறாங்கள்ல மேம் ஸ்டிச் பண்ணுறாங்க மேம் ஆ ஓகே மேம்

ஆ சரி மேம் சரி மேம் அது வந்து என்ன சொல்வது ஹேர் ஸ்ரைட்னிங் ஹேர் ஹேர் கட்டிங் பேபிக்க்கெலாம் கட் பண்ணுவீங்களா மேம் ஆ ஓகே மேம்

ஆ ஆ சரி மேம் தேங்க்யூ மேம்